எனக்கு வந்து சின்ன பிள்ளைலருந்தே வயலின் வாசிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் வந்து என்னால் கற்றுக்க முடியாத சூழ்நிலை எங்கள் குடும்பத்தில் ஆனால் இப்போ வந்து வாசிக்கணும்னு ஆசை இருக்குது சரி கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் வந்து வயலின் கற்றுப்பேன் ஆனால் அது அந்த திறமையெலாம் எனக்கு கிடையாது ஆனால் எனக்கு வந்து இந்த சன் சிங்கர் இது மாதிரிலாம் பார்த்துட்டு எனக்கு அந்த பிள்ளைகலாம் பாடுறத பார்த்துட்டு எனக்கு வயலின் கற்றுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை இருக்குது என் பையன் பெரிய பையனும் நீ கத்துக்கம்மா நான் உனக்கு நான் பெருசானாலும் படித்து நான் வேலைக்கி போனாலும் நான் உனக்கு இதெலாம் கற்றுக்க வைப்பேன் உன்னோட ஆசையை வந்து நான் நிறைவேத்துவேன்னு அடிக்கடி சொல்லுவான் அதனால நான் வந்து கற்றுப்பேன் என்னோட திறமைய வந்து நான் வந்து வெளி காட்டுவேன்